ஆமாங்க சார் மயூரி சார் ஆ சொல்லுங்கள் சார் சார் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது சார் உங்களுக்கு எப்போ சார் வேணும் ஓகே சார் இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்து முடிஞ்சுரும் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கே ஆடர் கொடுத்திங்கன்னா இன்னும் ஒன் மன்த்துக்கு அப்புறம்தான் சார் தர முடியும் ஆ ஓகே சார் அமுச்சுடுறேன் சார் இன்னும் ஒரு ஆஃப் ஆன் அவரில் அமுச்சுடுறேன் சார் சார் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் என்னங்க சார் ஆமாங்க சார்

ஓகேங்க சார்